ஃபோன்பேவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அது என்னென்னு கேட்டிங்கனா ஃபோன்பேவில் ஆரம்பத்துலேன்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நானுமே பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கனா ஒ ஒரு ஒரு ட்ரான்ஸ்லேஷன்க்கு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் பண்ணத்துக்கு அப்பபுறமேட்டு இயர்லி பேஸில் பார்த்திங்கனா ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க இது வந்து எல்லோத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் அவருக்கு மட்டும் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஒரு ட்ரான்ஸ்லேஷன்ல வந்து பணம் பணம் பார்த்திங்கனா அப்படியே டோட்டலாக அவர் அனுப்பினது ரெண்டாயிரம் தான் ஆனால் அக்கோண்ட்டில் பத்தாயிர ரூபா கம்மியாக இருக்குது என்னென்ற மாதிரி போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் அப்டிங்கிற மாதிரி தெரியும் இதில் என்னென்னு பார்த்தா அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அதாவது மொபைல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் இது காட்டும் பார்த்திங்களா அதில் ரெண்டாயிரம் தான் காட்டுது அது என்னென்னே தெரியல அப்புறமேட்டு போய் பேங்க்கில் எழுதிக் கொடுத்து பேங்க்கில் எழுதி கொடுத்தேன்னா செவன் டே அதாவது ஒ ஒர்கிங் டேஸில் த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இதாகும் அதாவது இது வந்து ரெண்டு மூணு இதில் சேஞ்ச் ஆகி வர்றதில் இது வந்து நெட்வொர்க் இஷ்ஷுஸ்னால் இப்படி மாறிருக்கு ஏன்ங்க அப்படியே நெட்வொர்க் இஷ்ஷுஸ் மாறினாலும் நம்ம போட்ட பேமெண்ட்டு தான்ங்க ம இஷ்ஷுஸ் ஆகணும் இது எப்படிங்க நிறையா அமௌண்ட் ரெட்யூஸ் ஆகியிருக்குது அப்படினா இதை பேங்க்கில் இருந்து அவன் வந்து ட்ரான்ஸர் பண்ணும் பொழுது இவருடைய நம்பருக்கும் இன்னொருத்தர் நம்பருக்கும் ஒரே நம்பர் மட்டும் வித்தியாசத்தில் அதை மாற்றியடிச்சி இவரோடய நம்பர் இவரோடய அக்கோண்ட்டில் இருந்த பத்தாயிர ரூபா போய் இருக்குது அப்டிங்கிற விஷயத்த அதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிச்சு அதை ரெக்கவரி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிப்போச்சு நாம் வந்து நம்பர் இப்போது ஃபோன்பேலேருந்து அனுப்புகிற அமௌண்ட்டு இது தான் ஆனால் பேங்க்கிங் சைட் இருந்து நம்ம அக்கோண்ட்டு ஹோல்ட்ரு இருக்குதுல அந்த அக்கோண்ட்டு ஹோல்டரல்ருந்து பார்த்திங்கனா அந்த பேங்க் சைட் ஒருத்தர் ட்ரான்ஸர் படுத்துறவேங்க வந்து கேட்டு மாத்துறாங்கன்னு சொல்லி பேங்க்கில் வந்து மாத்துறாங்க பத்தியா அந்த இடத்துக்கிட்ட ஒரு நம்பரை மாற்றி போட்டதுனால் இவருக்கு வந்து சேம் ஒரே நேரத்தில் இந்த பண பிரச்சனை வந்திருக்குது இவர் மாத்துற இதை வந்து அவனும் மாற்றி இருக்கிறான் அதே நேரத்தில் இதை மாத்துனனால டோட்டலாக ரெண்டு போ ரெண்டாயிரூபா போக வேண்டிய இடத்துல பன்னெண்டாயிர ரூபா இதாகி இருக்குது அந்த பத்தாயிர ரூபா எக்ஸ்ட்ரா எப்படி ஆச்சு அப்டிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிப்போச்சுங்க